நான் கடைபிடிக்கும் மதம் இந்து மதம் இந்து மதத்தில் பல பண்டிகைகள் உள்ளது தீபாவளி பொங்கல் மற்றும் ஆவணி அவிட்டம் மற்ற நிகழ்வுகள் நிறையா அதிகமாக உள்ளது இந்து மதம் இந்து மதத்தின் நிகழ்வுகளில் வரும் பண்டிகைகள் மிகவும் நேர்த்தியானது தைப் பொங்கல் தைப் பொங்கல் மிகவும் கிராமத்தில் அழகாகவும் கொண்டாடுவார்கள் எல்லோரும் ஒன்று கூடி பொங்கலோ பொங்கல் என்று சிலர் கும்பிடுவது மிகவும் எல்லோருக்கும் மன அமைதியும் நாட்டில் ஒற்றுமையை உண்டாக்கும் மாட்டுப் பொங்கல் அன்று மாட்டுக்கு அனைத்து வண்ணங்களையும் தீட்டி அழகாக அது ஓடுவதற்கும் வண்டி கட்டி ஓட்டுவதற்கும் மிகவும் நன்றாக இருக்கும் எல்லோரும் பொங்கலோ பொங்கல் என்று இந்துக்களின் பண்டிகையை கொண்டாடுவார்கள் அனைத்து பண்டிகைகளுமே இந்துக்கள் கொண்டாடும் நிகழ்வுகள் மிகவும் அழகாக இருக்கும்